நான் விடுமுறைப்போ சென்ற ஊர் என்னன்னா கொடைக்கானல் கொடைக்கானல் என்றாவே அது ஒரு தனி மகிழ்ச்சியை குடுத்துச்சு அது இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் போகறமே என்ற ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள் அது வேறு புத்துணர்ச்சியும் ஒரு ஊட்டத்தையும் குடுத்துச்சு எது நம்ம பார்க்கக்கூடாதது எதோ பாத்தமாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த ஃபீலிங்ஸ் அதுமாதிரி இருந்துச்சு கொடைக்கானல் போவும்போதும் நாங்கள் அந்த ரோட்டில் இருந்து ஒவ்வொரு சின்னச்சின்ன விஷியத்தை பார்த்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் மொத்தம் ஒரு ஏழு பேர் போனோம் நான் மதி சதீஸு தமிழ் ப்ரவின் பூபதி மனோ எல்லாருமே போனோம் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்து நாங்கள் போன ஒரு ஒரு என்ஜாய்மண்ட்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஃபீலிங்ஸ்ஸு எப்படி இருக்குன்னா வச்சுக்குங்களேன் அப்பா எக்ஸ்ட்ரா நாங்கள் போயிவிட்டோம் அங்கேருந்து கொடைக்கானல் போயிவிட்டோம் போன பிறகு அங்கே நடந்தது என்னென்னன்னா போன ஒன்னே ஒரு மலைகளை ஒவ்வொரு சின்னச்சின்ன மலைகளை பார்த்து ஒவ்வொரு இதான நல்லா ஜாலியாக இருந்தோம் சாப்பாட்டுக்குக்கூட ஒரு டைம் காசு இல்லாமல் இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணோம் போயிவிட்டு மலையில் போயிவிட்டு காரு ஒன்னை ஒரு நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணார் அங்கே போகணுமே எங்களை அழைச்சிட்டு போங்க எங்களுக்கு எதோ ரூமு ஏன்னா நைட் டைம் ஆவப்போது எங்களால் ஒரு நாளைக்கு மட்டும்தான் காசு எல்லாருமே ஆயர ஆயரூபாதான் எடுத்துகிட்டு போனோம் காசே பத்தல அப்புறமேட்டு என்ன பண்ணோம் ஒருத்தர் காரு வந்து ச இந்தமாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவுராக காரில் ஏற்றிட்டு போய் விட்டாரு ஏற்றிட்டு போய் விட்டவோனே அங்கே போய் ரூம்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட் சார்ஜ் ஆவும் அப்படின்னு சொல்லி கேட்கம்போது இவ்வளோ சொல்லுறாங்க ஒரு ரெண்டாயிரூவா சொல்லுறாங்க எங்கள்கிட்ட காசு இல்லை எல்லாருமே ஆயர ஆயரூபாதான் எடுத்துகிட்டு வந்தோம் மொத்தமாக பார்த்திங்கனா ஏழாயிரூவாதான் அவர் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா சொன்னார் என்னாடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் படுத்தால் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க அப்புறமேலு என்ன பண்ணோம் சரி அவுர்கிட்ட பேசி கீசி எதோ கம்மிப்பண்ணி அப்புறமேட்டு ரூமு எல்லாம் ஒரே தங்குறமாதிரி ஒரு ரூமு எடுத்துகிட்டோம் எல்லாருமே தூங்கியும் முடிச்சாச்சு காலையில் ஏந்ச்சவோனே குளிக்கலாம்ன்னு போனால் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அதுவும் இல்லாமல் என்ன பண்ணோம் பாத் பாத்ரூம் போயிவிட்டு நாங்கள் கழுவினோன் அதுகூடோம் ஜில்லுன்னு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் ஹீட்ரு ஹோட்டலில் எதுவுமே இல்லை சரி அதெலாம் மீறி நாங்கள் ட்ரெஸை போட்டு கிளம்பி பஸ்ஸுக்குக்கூட காசு இல்லை நாங்கள் என்ன பண்ணோம் நடந்தே வந்தோம் நடந்து வந்தால் ஒரு இடத்துல ஃபோட்டோ பிடிச்சோம் சாப்பாட்டுக்குக்கூட காசு சாப்பாட்டுக்குக்கூட இல்லை காசு இல்லை அப்புறமேட்டு கோயிலில் சாப்பாடு போட்டாங்க அது கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு எல்லாருமே கொஞ்ச கொஞ்சமாக சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நடந்தே வந்தோம் ப ஒரு இருபத்னாலு கிலோமீட்ரு நடந்து வந்தோம் நடந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்லையும் என்ன பண்ணோம் ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ பிடிச்சோம் மரத்தில் நின்று ஃபோட்டோ பிடிச்சோம் அப்புறமேலு மியூசியம் போனோம் மியூசியம் போனவுன்னே என்னா பண்ணோம் மியூசியத்தில் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட கருகாட்சிலாம் வச்சுருந்தாங்க இந்த குழந்தையாக சின்னச்சின்ன இதில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பெரிய ஆமை ஓடு சின்னச்சின்ன ஈட்டி அம்பு அது இல்லாமல் பாம்பு ஏகப்பட்டது இருந்துச்சு அது எல்லாம் மீறியும் மறுபுடியும் அங்கேருந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு மறுபடியும் வந்தோம் வந்தவோன்னே நாங்கள் என்ன பண்ணோம் நடு ரோட்லையே டான்ஸு டான்ஸ் மொமெண்ட்டு இல்லையா அதில் என்ன பண்ணிட்டோம் ஒரு சின்ன ஸ்பீக்கரு எடுத்துகிட்டு வந்தோம் அதில் டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருந்தோம் அப்புறோம் எல்லாருமே நாங்கள் அந்த செப் போர்டுலாம் வைப்பாங்களே அதில் ஹாரனை பிடிச்சி ஹாரனை அழுத்திவிட்டு பயந்து ஓட்னமாதிரி ஓட்டினோம் அப்புறமேட்டு நடந்து போயிகிட்டே இருக்கும்போது பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே போனோம் என்ன பாட்டுனா வாயமூடி சும்மா இரேன்டா ரோட்டை பார்த்து நேரா நடைடா கண்ணை கட்டி காற்றுல விட்டுடுன்டா காதல் ஒரு வம்புடா அந்த பாட்டு பாடினோம் அடுத்தது வந்து நடந்து வந்தவோனே ஒரு சின்ன டீ கடை டீ கடையை பார்த்தோம் டீ கடை பார்த்தவோனே டீ சாப்பிட்லாமான்னோம் காசு இல்லையே ஆளுக்கு கொஞ்ச கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு அந்த இது செம ஃபீலிங்காக இருந்துது அடுத்தது வந்து நான் நம்ப என்னது டான்ஸாடும்போது கீழே வழுக்கி விழுந்துவிட்டான் பூபதி அதில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருந்துச்சு அதில் அப்புறமேட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனோன் சாக்லேட் வாங்கினோம் ஆளாளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு இந்தமாதிரி அ அங்கருந்த முன்னாடி கண்ணாடியில ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம் சரி அங்கேருந்து வந்துவிட்டோம் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணோம் மறுபடியுன்ட்டு சரி ட்ரெயின் போகலாமேனு சொல்லிட்டு கொடைக்கானல் ரோடுன்னு ஒன்று வந்துச்சு அங்கே வரணும் அங்கே என்ன பண்ணுறான் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் ஏறினோமா ட்ரெயின் ஏறினோன்னே மறுப்படியும் இங்கே ஊருக்கு வந்துவிட்டோம் ஊர் சேலம் வந்துவிட்டோம் சேலம் வந்தவோன்னே என்ன பண்ணேன் மறுப்படியும் இங்கே காசு இல்லை ஐயோ அந்த மொமெண்ட்டு இருக்குங்களேன் சாப்பாட்டுக்கு காசு இல்லை எதுக்குமே காசு இல்லாம ஜா ஆனால் ஜாலியாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஜாலியாக இருந்துச்சு அப்புறோம் அதெல்லாம் மீறி வீட்டுக்கு வந்தால் அந்த ஃபீலிங்ஸ்ஸை பற்றி ரெண்டு நாளாக நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் என்னாடா இது இந்தமாதிரி போயிச்சே அது இது ஆனால் அங்கே இருந்தது ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்னா நாங்கள் காசு இல்லாமல் இல்லாட்டினாலும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆமாம் அதுவும் இல்லாமல் அங்கே போயிவிட்டு மேலே கூல்ட்ரிங்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பசங்களோட விளயாடிக்கிட்டு நைட்டோட நைட்டாக கேமு விளயாண்டுக்கிட்டு ஐயோ எக்ஸ்ட்ரா அந்தமாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நாங்கள் முதமுறையா எப்படி சொல்லுறது இந்தமாதிரி நாங்களாக பசங்களா கலெக்ட் பண்ணி போன முதல் டூரு இது தான் எங்களோட முதல் லைஃப்லயே இது நடந்துச்சு அது எக்ஸ்ப்ளைன் பண்ணது நான்தான் அந்தளவுக்கு பசங்களும் வந்து டூரிஸ்ட்டு கைடாக நான் ஈத்துட்டு போகறதுல எனக்கு இதாக இருந்துச்சு எல்லாத்தையும் நான் போய் கெஞ்சி கெலரி கூப்பிட்டு வாங்கடா போயிட்டு வரலாம் சொன்னோனே அண்ணே வாங்கண்ணே இன்னோரு ட்ரிப்பு போகலாமான்னு அடுத்து கேட்கும்போது நல்லா இருந்துச்சு அடுத்தது என்னென்னா அந்தமாதிரி ஃபீலிங்ஸில் ஒவ்வொரு டைமு நல்லா இருக்கு அண்ணேன் நீங்கள் கூப்பிட்டு போங்கண்ணா நாங்கள் வரங்கண்ணா பசங்க எல்லாருமே ஆர்வமாக வரன்ட்ருக்காங்க அதைவிட என்னென்னா நாங்கள் போகற வழியில் எல்லாமே ஒவ்வொரு சின்னச்சின்ன மூமெண்ட்டாக இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு சந்தோஷப்பட்டோம் ஏன்னா பார்க்காதத பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஃபீலிங்ஸு கொண்டுட்டு வந்துது அது ஒரு ட்ரிப்பு வந்து என்னோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் புத்துணர்ச்சி அந்தளவுக்கு ஊட்டினோம் ஊக்குவிக்கும் விதமாக இருந்துச்சு இதுமாதிரி நால் நாளாக இந்த நாளாம் நடந்துச்சு அதனால கொஞ்சம் இப்போ அந்த டைம் நடக்குமான்னு பார்ப்போம் அடுத்தாக நாங்கள் ஊட்டி போகலான்னு ப்ளான் பண்ணிருக்கோம் இது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை பசங்க எல்லாமே சேர்ந்துருக்கோம் நாங்கள் நடத்தி காட்டுவோம் நடத்துணுன்னு நினைக்கிறேன் இது தான் மொதமுறையா நாங்கள் போன ட்ரிப்பு இதோட பயணமும் நல்லா இருந்துச்சு அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் இருந்துச்சு ஊட்டும் விதமாக இருந்தது அது தான் நமக்கு